தமிழ்ன்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் சொற்கள்ன்னா எல்லாமே தமிழில் பேசறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயிசுல எனக்கு தமிழ் இதுன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா எல்லா தமிழில் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ ஜென்றலாக வந்து தமிழே மறக்கடிச்சிகிட்டு இங்கிலீஸ் வார்த்தை தான் முக்கியம் இங்கிலீஸு முக்கியம் அப்படின்ட்டு இங்கிலீஸ் வார்த்தையை தான் பேச ஆரமிக்கிறாங்க வீட்டில் கூடம் அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்க மாட்டுகிறாங்க பிள்ளைங்களுக்கு மம்மி டேடி இங்கிலீஷில் இங்கிலீஷ் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம தமிழ்மொழியை அழிக்கணுன்ட்டு சிலர் நினச்சிக்கிட்டு இங்கிலீஸ் மீடியம் இங்கிலீஸ் மீடியம் படிக்க வைங்கன்ட்டு உயர்வாக பேசறாங்க எங்க போனாலும் எங்கே வந்தாலும் தமிழின்றது நம்பளுக்கு தமிழின்றது மூன்று எழுத்து அது வந்து நம்ப அதை பராமரிச்சிகிட்டு அது பேசறது ரொம்ப நல்லது தமிழ் வார்த்தையை யாரு அழிக்குன்னு நினச்சாலும் அழிக்க முடியாது எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் எந்த ஊர் எந்த இந்தியாவுக்கு எங்கே போனாலும் தமிழ் சிறந்தது தமிழ்ன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் மக்களும் விரும்புவாங்க சிலர் வந்து தமிழை ஒழிக்கணுன்றதுக்காக அப்படிலாம் பேசறாங்க இங்கிலீஸ் வேணும் இங்கிலீஸ் வேணும் இங்கிலீஸ் வார்த்தை பேசுனா தான் மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க தமிழை ஸ்கூலில் போய் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு சீப்பாக நினைக்கிறது காசு இருக்குதோ இல்லையோ ஆ அவங்க பக்கத்தில் கவர்மெண்ட்டு ஸ்கூல் போட்டுருக்காங்க நாமளும் போய் அங்கே சேர்க்கணுன்ட்டு தாய்மொழி க தாய் தான் தாய் தந்தை நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு நம்பள மெயின் வந்து யார் என்ன சொன்னாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ப தமிழை வந்து விட்டு கொடுக்கூடாது தமிழ் இலக்கணம் பெருகணும் அதான் ரொம்ப நம்மளுக்கு நல்லது